ஹலோ ஆ சொல்லுங்கண்ணா ஹலோ ஓ சரிங்க வணக்கங்க ஆமாங்க நம்ம இது சைட் யாபாரிதானுங்க

சரிங்க அப்படிங்களாண்ணா சரிங்க சார் அண்ணா உங்களுக்கு வந்து இது பெட்ரோல் பங்கு ஆஸ்ப்பத்ரி சௌகரியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் இருக்குதுங்க பக்கத்திலேயே ம் ரோடு பக்கத்தில் பஸ்ஸு கவர்மெண்ட்டு பஸ்ஸுமே வந்து போகுமுங்க மினி பஸ் சௌரியம் இருக்குது ப்ப கவர்மெண்ட்டு பஸ்ஸும் இருக்குதுங்க பெரிய பஸ்ஸும் இருக்குது எ இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு செண்டு வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கி பக்கம் வருதுங்க நீங்கள் ஒரு ரெண்ட்ரை ரெண்ட்ரை ரெண்ட்ரை செண்ட்லேயும் இருக்குதுங்க மூணேகால் செண்ட்லேயும் இருக்குதுங்க அப்படி பாத்தோம்னாங்க உங்களுக்கு ரெண்ட்ரை செண்ட்டில் வாங்கிட்டீங்கனா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூமில் வருங்க ஒரு மூணு செண்ட்டில் எடுத்துட்டீங்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூமு முன்னாடி ஹாலோடு நல்லா நல்லா கொஞ்சம் வசதியான இடந்தானுங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கும்ங்க உங்களுக்கு தண்ணி அதிகளவு தண்ணி சௌகரியம் இருக்குதுங்க கவர்மெண்ட் பஸ்ஸு இருக்குதுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் இது ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட் ஆஸ்பத்திரிங்கூட சுற்றி வர இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில பெரிய பெரிய கம்பெனி கூட இருக்குது பனியன் கம்பெனி இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடம்தானுங்க ஆஃபீஸ்ங்ககூட தாலுக்கா ஆஃபீஸு ரிஜிஸ்ட்டர் ஆஃபீஸுங்ககூட ஒரு ஒரு பஸ்ஸு ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க நம்ம பாத்தோம்னாங்க பஸ்ஸு ஏறினா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு இரு பத்து நிமிஷத்துல போய்விட்டு வர்ற மாதிரி இருக்குதுங்க ஒரு தாலுக்கா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஒரு நகராட்சி ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போறதாகருந்தாலும் ஒரு ஆமாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் போயிக்கலாங்க அந்த சௌகரியமு இருக்குதுங்க ஆனால் வெலை வந்து இந்த வெலையில் வருதுங்க ஒரு மூணாயிர ருபா வரைக்கும் வருமுங்க அதனால் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ஆ உங்களுக்கு உங்களுக்கு சௌகரியமானதுங்க நம்மளேகூட கட்டிங்கூட கொடுத்துக்குலாங்க அது வந்து வேறு ஒருத்தர் தான் செய்வாருங்க நம்ம இடம் வந்து வாங்கிக் கொடுக்குறதோட சரிங்க நம்ம இடம் வாங்கி கொடுப்பங்க அவரும் நம்பிக்கையான ஆள்தானுங்க நான் அதுக்குண்டான உத்தரவாதமாக நான் உங்களுக்கு சொல்றேனுங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ கிரயம் பண்ணுவீங்க எப்போ வாங்குவீங்க சரிங்க ஒன்றும் தப்பில்லைங்க ஓ சரிங்க சரிங்ண்ணா ஓ நீங்கள் ஸ்பாட்டு கிரயத்துக்கு வந்தீங்கன்னால் உங்களுக்கு கொஞ்சம் விலையுங்கூட கொஞ்ச அனுசரித்துங்கூட வாங்கி கொடுக்கலாங்க அப்புறம் எனக்குக் கொஞ்சம் மீடியேட்ரு கமிஷன் இருக்குதுங்க அது கமிஷன் நீங்கள் நீங்கள் என்ன கொடுக்கோணுமோ அதை நீங்கள் பார்த்து கொடுங்க எனக்கு எச்சா கூட வேண்டாங்க சரிங்க சரிங்க சரிங்க நான் இப்போ ஒரு நீங்கள் எப்போங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து என்ன கிழம இன்றைக்கி செவ்வாய்க் கிழமைங்க நாளைக்கு புதன் கிழம ஒரு மத்தியானத்துக்கு மேல் ஆ புதன் கிழம நல்ல நாளுங்க வாங்க இடத்தப் பார்த்துட்டு கையோடு ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுத்திட்டீங்கன்னா அந்த இடத்துக்கார்ரையும் நான் காட்டுறேன் நான் வந்து மீடியேட்ரு தானுங்க அந்தக் கணக்கில் பாத்தோம்னா நீங்கள் நேரடியாக இடத்துக்கார்ரு கூடயே நீங்கள் பேசிக்கோங்க நீங்கள் என்ன ஒரு அட்வான்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க நான் இடையில வந்து நான் வந்து எதுவும் பேசப் போகிறது கிடையாது உங்களுக்கும் இடத்துக்கார்ருக்கு நீங்கள் வாங்கறவங்க கொடுக்குறவுங்க வாங்குறவங்க நீங்கள் ரெண்டு பேரே பேசிக்கோங்க நாளைக்கு பாத்துக்கலாங்கண்ணா